ஹாய் சார் நான் பொங்கல் பண்டிகைக்கு எங்கள் ஊரில் நிறைய போட்டிகள்லாம் நடத்தலாம்ன்னு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சார் விளையாட்டு வீரர்கள் பார்வையாளர்கள்லாம் குடிநீர் ஏற்பாடு பண்ணணும் பண்ணணும் சார் அதனால் நான் வெளியில் விசாரித்தேன் அவங்க ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க அதனால் நீர் ஆணையத்தில் கேட்டேன் கம்பி கம்மியாக கிடைக்கும்னு சொன்னாங்க சார் அதனால் சார் எனக்கு குடிநீர் ரெண்டு அப்பறம் விளையாட்டு வீரர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் கை கால் முகம் கழுவ ஒரு டேங்க் தண்ணி தேவை வேணும் சார் என்னைக் என் என்னைக்கு வேணும்னாலும் பதினாலாம் தேதி காலைல பத்து மணிக்கு ஆரம்மிச்சி சாய்ங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நடக்கும் சார் விளையாட்டு வீரர்கள் நூறில் இருந்து நூற்றி ஐம்பது பேரும் பார்வையாளர்கள் ஒரு எட்நூறு பேரும் வருவாங்க சார் திடீர்னு தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சம் உடனடியாக கொண்டு வர மாதிரி உதவி பண்ணுங்கள் சார் ரொம்ப நன்றி சார்